இப்போ பாத்திரம் கழுவுறதுன்னு பார்த்திங்கனா ரெண்டு வகை இருக்குது அதில் எப்படின்னா ஒரு சிலர் வந்துட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு உடனே உடனே அந்தந்த நேரத்துக்கு அப்பப்போ விளக்கி முடிச்சுடுவாங்க மறுசிலர் பார்த்திங்கனா அந்த வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள்லாம் அப்படியே பாத்திரத்த சேமிச்சு வச்சு ராத்திரி தூங்கப் போகும் போது அதை விளக்குவாங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு அது ரெண்டாவது வகை தான் அதனால நாங்கள் எல்லாமே சேர்த்து வச்சு இரவு நேரத்தில் தான் விளக்குவோம் எப்படினா நான் தோசை ஊற்றுவேன் எங்கள் அம்மா விளக்குவாங்க இல்லைனா நான் விளக்குவேன் எங்கள் அம்மா தோசை ஊற்றுவாங்க ஸோ இப்போ நான் விளக்கும் போது என்னென்ன பார்க்குறேன் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பார்த்தம்போது அப்படியே அந்த கழுவுற இடம் அப்படியே அவ்வளோ நிறையா இருக்கும் பாத்திரங்கள்லாம் எதிலடா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நமக்கு இருக்கும் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னால் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்குவேன் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து அதை விளக்கி வச்சுக்குவேன் கழுவ மாட்டேன் அப்படியே வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாத்திரங்கள்லாம் இருக்குது பாருங்க நம்ம இந்த தண்ணி குடிக்கிறது அப்புறமா ஏதா எடுத்து சாப்பிட்றத்துக்கு பயன்படுத்துவது ஸோ அதெல்லாம் நல்லா நார் போட்டு நல்லா தேய் தேயின்னு தேச்சு நான் எடுத்து வச்சுடுவேன் அந்த பெரிய பாத்திரம் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தேன் பார்த்திங்களா அதுக்குள்ளாறே வச்சுருவேன் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அப்டேயே எடுத்து எடுத்து எடுத்து அப்டேயே அப்டேயே அப்டேயே கழுவி கழுவி கழுவி சைடில் கமுத்திக்கிட்டே இருப்பேன் கடைசியாக இந்த பெரிசையும் எடுத்து கவுத்திடுவேன் அடுத்தது பார்த்திங்கனா அடுத்த பெரிய சைஸ்ஸு ஒன்று எடுத்து கழுவி அப்படியே தெ நார் போட்டு தேச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறது அதுவும் இந்த எங்கள் அப்பா பண்ணுவார் பாருங்க இந்த காபியை வந்து சூடு பண்ணுறேன் சூடு பண்ணுறேன்ட்டு அந்த காபி அந்த பொங்கி பொங்கி மேலே வந்ததெல்லாம் அப்படியே தீஞ்சு போய் நிற்கும் மேலே அதெல்லாம் கம்பி நார் போட்டு சும்மா தேய் தேய் தேய் தேய் தேயின்னு தேய்ச்சா தான் போகும் சும்மா தேய்ச்சாலாம் போகாது போட்டு தாறுமாறாக தேய்க்கணும் அப்போ தான் போகும் அதுவும் நம்ப தொலைக்காட்சில நெறைய இந்த ரசாயனங்கள் அதெல்லாம் வந்துட்டு நெறையா வந்துருச்சு ஆனால் நம்ப பண்டைய கால முறை என்னன்னு பார்த்திங்கனா இந்த புளி போட்டு தேய்க்கிறது அப்புறமா இந்த எலுமிச்சப்பழம் போட்டு தேய்க்கிறது அப்படிலாம் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் அப்படிலாம் இல்லை நாங்களும் அந்த ரசாயனம் தான் வாங்கி தேய்க்கிறோம் ஏன்னால் அது நமக்கு வந்துட்டு சுலபமாக வேலை முடிஞ்சிடுது சும்மா அதை போட்டு ஒரு நாலு தேய் தேய்ச்சோம்னா நமக்கு செ சரியா போயிடுது அதை மாதிரி அதை போட்டு ரெண்டு தேய் தேய்ச்சி ரெண்டு தூக்கி போட்டேன்னால் வேலை முடிஞ்சிச்சு அதுமாதிரி பால் பாத்திரம் எப்போயுமே கடைசியாக தான் நான் விளக்குவேன் ஏனால் நா எல் ஏனால் அதுக்கு வந்துட்டு நிறையா நல்ல கவனம் கொடுக்கணும் கொஞ்சம் அந்த தீஞ்சு போனது விட்டுப் போனாலும் அவ்வளோ தான் எங்கள் பாட்டிக்கிட்ட மாட்டிக்குவேன் அதனால நல்ல தெளிவாக அதை போட்டு விளக்குவேன் எங்கள் பாட்டி அதுவும் எங்கள் பாட்டி இருக்கும் போது அவங்க தான் ஃபுல்லாக விளக்குவாங்க இப்போ அவங்க எங்கள் கூட இல்ல அதனால நான் தான் எங்கள் அம்மாவுக்கு உதவியாக இருந்து எல்லாமே செய்கிறேன் நான் அதனால் அந்த பாத்திரம் அப்படி தான் ஆ அந்த பெரிய பாத்திரத்த எடுத்து வச்சி நல்லா தேய் தேய் தேயின்னு தேச்சு விளக்கி எடுத்து வச்சு அதைமாரி தான் கடைசியாக தான் நாங்கள் சாப்பாடு வடிக்கிற குண்டானை வச்சுருப்பேன் கடைசியாக அது பெரிசா இருக்கும் அதனாலே அதை ஃபஸ்ட்டு கடைசியாக நார் போட்டு கமுத்தி வச்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்தை அப்படியே தண்ணி ஊற்றி கழுவி அப்படியே கையை வச்சு தேய்ச்சி நாரை வச்சு தேய்ச்சிட்டு நல்ல ஒரு நல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் வழிச்சி கீழே விட்டுட்டு அந்த இடத்த பார்த்தோம்னா அப்படியே மன நிம்மதி அப்படியே நிறைவாக இருக்கும் நீங்கள் அதை பார்த்திங்கனா ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கனா ஐயயோ என்ன இவ்வளோ இருக்குது அப்படியே நம்ப மனது ஒரு மாதிரி போகும் பாருங்க நம்ப விளக்குலாமா இல்லை கிளம்புலாமா அந்த மாதிரி ஒரு மன நிலைக்கு போயிடுவேன் ஏனால் பார்க்கும் போதே அப்படி இருக்கும் ஆனால் ஏனால் என்ன அது முக்கியமான இதுன்னால் எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய மன குழப்பமாவே இருக்கும் பக்கத்தில் எங்கள் அம்மா நின்றுக்கிட்டு அதுதான் எங்கள் அம்மா சொல்லிக்கொடுத்த யோசனை தான் அது இந்த பெரிய பாத்திரத்த ஒன்று எடுத்து வச்சு அதுக்குள்ளே சின்னதெல்லாம் வச்சு அந்த மாதிரி போட்டு தேய்ச்சினா உனக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் உனக்கு அவ்வளோ பாத்திரம் இருக்க்றது தெரிஞ்சுக்காது ஏனால் குட்டி குட்டி பாத்திரமா இருக்கிறது தான் உனக்கு நிறையா இருக்கற மாதிரி தெரியும் அந்த குட்டி குட்டி பாத்திரத்தெல்லாம் முன்னே விளக்கி தூக்கி போட்டின்னால் அந்த பெரிசு பெரிசா இருக்கிறதெல்லாம் உனக்கு அப்படியே கை விட்டு எண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் அதனால உனக்கு அதை பார்க்கும் போது கொஞ்சம் மனது வந்துட்டு முன்னே இருந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் உனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்பாடா நம்ப எல்லாமே தேய்ச்சி முடிச்சுட்டோம் இன்னும் ஒரு சிலர் தான் இருக்காங்க எல்லாத்தையும் தேய்ச்சி தூக்கி போட்டோம்னால் நம்ம வேலை முடிஞ்சிச்சு அந்த மாதிரி இருக்கும் அதுவும் முக்கியமாக அந்த நார் போட்டு அந்த பால் பாத்திரம் சொன்னேன் பார்த்திங்களா நார் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதை நல்லா தண்ணியை வச்சு நல்லா கை வச்சு தேய்க்கணும் அப்படியே சும்மா அப்படியே இது தான் அப்படி இதுதான் தண்ணி அப்படின்னு ஒரு இது மட்டும் கொடுத்துட்டு வச்சோம்னால் அந்த சோப்பெல்லாம் அப்படியே நிற்கும் நாளைக்கு திரும்பவும் நம்ப ஏதா சமைக்கும் போது அந்த சோப்பெல்லாம் அந்த உணவில் வந்து நம்மளை தான் பாதிக்கும் அதனாலே நம்ப எவ்வளோக்கு எவ்வளோ நார் போட்டு தேய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி ஊற்றி தேய்க்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் இது இப்படி தான் நான் வந்துவிட்டு பாத்திரம் விளக்குவேன் எங்கள் வீட்டில் நான் தான் எப்போயுமே ராத்திரி ஆனால் எப்போயுமே எங்கள் அம்மா தான் விளக்குவாங்க இப்போ வாரத்தில் அஞ்சு நாள் எங்கள் அம்மா விளக்குனாங்கனா ரெண்டு நாள் நான் விளக்குவேன் ஸோ அப்படி தான் போயிட்டிருக்கும் ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு என் பாத்திரத்த விளக்குவேன் அதுவும் இந்த எண்ணெய் பாத்திரங்கள்லாம் சொன்னேன் பார்த்திங்கங்களா இந்த பால் பாத்திரத்த வச்சு தேய்ப்பேன்ட்டு அதே மாதிரி தான் இந்த எண்ணெய் பாத்திரங்களெலாம் நான் தேய்க்கமாட்டேன் எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துடுவேன் அவங்க தான் ஏதோ தண்ணி ஊற்றி ஏதேதோ போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற வச்சு அப்படி தேய்ப்பாங்க ஸோ அவங்கள் தான் அந்த எண்ணெய் பாத்திரங்களெலாம் அவங்க சைடு தள்ளின்னு நமக்கு வந்துட்டு நம்ப எப்போவும் போல தின தினசரி பயன்படுத்துகிற பொருட்கள் தான் நான் தேய்ப்பேன் அதுதான் சீக்கிரமா வந்துடும் அதுக்கெலாம் வந்துட்டு நான் பண்ணிணாலும் திரும்ப எங்கள் அம்மா எடுத்து போட்டு பண்ணுவாங்க அதுக்கு அவங்களே நேராக பண்ணிவிட்டு போகலாம் அதனால தான் எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துட்றது ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பாத்திரம் விளக்குவோம் நாங்கள் எல்லாமே செய்வோம்